எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை கேட்க கேட்க ஆசையாக இருக்கும் எனக்கு சினிமா பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும் விஜய் பாட்டு பிடிக்கும் அவங்க அவங்களோட அர்த்தத்தோட பாடுற விஜயகாந்த் பாட்டும் பிடிக்கும் நிறைய படத்தில் உள்ள பாட்டெல்லாம் பிடிக்கும் அதிகமாக கானா பாட்டும் பிடிக்கும் அவங்க வந்து ஊருக்குள்ள நடக்கிறதுலாம் பற்றி அவங்க அதைமாதிரிலாம் பே பாடுவாங்களா அதனால் கானா பாட்டெல்லாம் பிடிக்கும் தெம்மாங்கு பாட்டுன்னு ஒன்று வரும் பாட்டிங்களாம் அந்த நாளையில் பாடுவாங்க அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரில் ஒரு எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் பாடுவாங்க அந்த அண்ணன் பாடுற பாட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த அண்ணன் பெயரு கலை அந்த அண்ணன் வந்து நிறைய கானா பாட்டு எடுப்பாங்க அதேமாதிரி கானா சுதாகருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அண்ணனுங்க ஆடுவாங்க அந்த பாட்டுமே கானா பாட்டு பாடுறதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாரி இசை இசை பாட்டு பாடுவாங்க அந்த இசை பாட்டு பாடுறதும் எனக்கு நல்லா இருக்கும் ஓகே அந்த பா பாட்டெல்லாம் வந்து டிவியில் போடும்போதெல்லாம் எனக்கும் ஆசை ஆசையாக இருக்கும் நம்மளும் அந்த பாட்டெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாப்பிக்காக வச்சி வச்சி பார்த்துக்கிட்டே இருப்பேன் பாட்டு அங்கேவந்து ப்ரோகிராமுன்னு ஒன்று நடக்கும் டிவியில் அந்த ப்ரோகிராமு வந்து நடக்கும் போதும் அதிக பார்க்கும் போதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்